இப்போ ஊட்டிலெலாம் வந்து கடலூர் ஊட்டிலெலாம் வந்துக்கோங்களேன் மீன் தான் ஃபேமஸ்ஸு அந்த மீனை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம சமைச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது இதுன்னு போட்டு சமைத்து புளிலாம் ஊற்றி செம்மையாக செஞ்சு நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்குது இங்கேல்லாம் அந்த அளவுக்கு சீப்பாக தான் கிடைக்கும் கம்மி வில தான் முந்நூறு நானூறு இப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து முந்திரிப் பழம் முந்திரிப் பழம் சிப்ஸ்ஸு போடலாம் நம்ம காய வச்சு முந்திரி பழத்தை வந்து அரிஞ்சு காய வச்சு அதை சிப்ஸ்ஸு போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலாசொள சிப்ஸ்ஸு போடலாம் பலாசொளைய சிப்ஸ்ஸு போடலாம் பஜ்ஜி போடலாம் இதுக்கப்புறம் என்ன பிரியாணி நல்லா ஃபேமஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மீன்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது அந்தமாதிரி மீன் வாங்கிட்டு வந்து நம்ம சமைத்து சாப்பிடணும் வ அது என்னமோ மீன் பேயர்லாம் சொல்லுவாங்க இறால் எனக்கு இறால் தான் ஃபேவரெட்டு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இறால்லாம் வந்து கம்மி தான் இரநூறு முந்நூறு இப்படிதான் கிடைக்கும் அதுக்கப்புறம் வஞ்சர மீனு ஏதேதோ கெளுத்தி அது இதுன்னு நிறையா இருக்குது மீன் வகையிலே நிறையா இருக்குது அந்த மீன்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுங்க சாப்பிடுங்க அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் வேற என்ன ஃபேமஸ்ஸு அவ்வளோதான் ஃபேமஸ்ஸு இன்னும் நிறையா இருக்குது ஆனால் முந்திரி முந்திரி தான் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு அது எவ்வளோ வில வி அதிகமாக விற்குது போர்மா போட்டு பயிறு அதெல்லாம் நல்லா முந்தி அதுதான் குட்டே பிஸ்கெட்டுக்கு தேவைப்படுது அதில் வந்து பயிர் கலப்பாங்கல்ல உ பிஸ்கெட்டுக்கு அதுக்கு நம்ம பயிர் இருந்தால் தானே அதை செய்ய முடியும் அதுதான் செஞ்சு நல்லா செய்யலாம்